பார்த்திங்கனா டெல்டா மாவட்டத்தில் சேர்ந்ததுதான் திருவாரூர் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் அப்படிங்கிறது திருவாரூர் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் வரவங்கள்லாம் டெல்டா மாவட்டம் ஏன் டெல்டா மாவட்டம்னு பேர் வச்சாங்க அப்படின்னா வயல்கள் சார்ந்த மாவட்டங்கள் விவசாயங்களை சார்ந்த மாவட்டங்கள் இந்த நான்கு முக்கியத்துவமானது அதில் திருவாரூரில் பார்த்திங்கனா மிக மிக பெரிய அளவில் விவசாயம் நடந்துட்டிருக்கும் அறுவடைனால் மிக அருமையாக நடந்துட்டிருக்கும் இந்த மஞ்சள்லாம் பார்த்திங்கனா முக்கியமான தினங்களில் அந்த தினங்கள் அப்படி திருவிழாக்கள் வருதில்ல அதில் மஞ்சள்னால் ரொம்ப இம்பார்டண்ட் அதை நாங்கள் திருவாரூர் மக்கள் எளிதாக கிடைக்கும் பெரிய அளவில் விவசாயிகள் பெரும் அளவில் நடக்கும் ஆனால் இங்கே மகிழ்ச்சியாக இருக்கும் திருவாரூரில் ஸ்பெஷல்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆழித்தேர் சொல்லுவோம் அதுக்கு அடுத்தப்படியாக பார்த்திங்கனா டெல்டா மாவட்டங்கள் விவசாயிகள்தான் மிகப் பெருமையான மாவட்டங்கள் பெருமையாக திருவாரூர் மாவட்டத்தில் பெருமையாக இருக்கிறவர்கள் விவசாயிகள் இந்த விவசாயிகள் மிக பெருமையான அளவில் தன்ன தாங்கள் அங்கீகரித்துப்பான்